எதிர்காலத்தில் தமிழ்மொலி எப்படி மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் எதிர்காலத்தில் இப்போது இங்கிலீஷு ஹிந்தி இந்தமாதிரி மொழிகள்ல தான் ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா நம்ம தமில்நாட்டில இருக்கோம் ஹிந்தி இங்கிலீஷ் எப்படி நிறைய மக்களுக்கு தெரியலையோ அதேமாதிரி எதிர்க்காலத்தில் தமிழ் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் போகப்போகுது அப்போதான் தமிழின் பெருமையையும் தமிழின் சிறப்பையும் அவங்க கற்றுக்குவாங்க அப்போது அது நல்லா இத் நல்லா தெரியும் இப்போ நம்ம தமிழ் பேசுகிறதால தமிழை ஒரு மொழிங்கிற மாதிரியே அவங்க வந்து நினைக்கிறதில்ல ஸ்கூல்ல இப்போ பெரும்பாலான பள்ளிக்கூடத்தில் வந்து இங்கிலீஷு ஹிந்தி இந்த மொழிகள்ல தான் அதிகபட்சமாக சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மொழிகள்ல தவிர தமிழ்மொழி தான் மிகவும் கடினமான மொழி நம்ம வந்து இங்கிலீஷு ஹிந்தி பேசுகிறதுக்கு மாறிடுறோம் ஆனால் அவங்க ஹிந்திக்காரங்கள் சரி இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் சரி ஹிந்தி பேசுகிறவங்களும் தலி சரி தமிழுக்கு அவங்க அவ்வளோ ட்ர முன் வர்றாங்களா தமிழ் பேசுகிறதுக்கு முன் வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ் ஒரு முற்காலத்தில் தமிழ்மொலி முதன்மை மொழியாக இருந்தது இப்பொழுது தமிழ்மொலி பிற்தங்கிய மொழியாக உள்ளது தமிழ் உச்சரிப்பதனாலே இந்த எல்லாருமே ஒரு ஒரு இதாகதான் பக் இங்கிலீஷ் பேசினா நல்லா ஓகே நல்லா இருக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தமிழ்மொலி பேசுனால் அப்படி நினைக்கல அதனால் கண்டிப்பாக அதுக்குன்னு தமில்மொழிய அழியவிடமாட்டாங்க அது என்னைக்குன்னால் என்றைக்கு தமிழ் பேச உலக மக்களுக்கு வரலையோ ஹிந்தி எப்படி தெரியலையோ இங்கிலீஷ் எப்படி தெரியலையோ அந்த நிலமைக்கு தமிழ் வந்ததுக்கப்புறம் அதோடய முக்கியத்துவத்தையும் அதோடய மொழியோட தன்மையையும் அதை புரிந்து அவங்க வந்து அதை மேம்படுத்துவார்கள்